எங்கள் ஊரில் மசாலா அரைக்கணும்னா மிளகாய் சில பேர் தோட்டத்திலையே போட்டு வெச்சுருக்காங்க அவங்க மிளகாய மட்டும் காய வச்சு பறி பறிச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் டவுனுக்கு போய்தான் மிளகாய்தூள் அரைக்கிறத்துக்கு அந்த மசாலாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வருவோம் என்னென்ன பொருள்னால் சில பேர் மிளகா வீட்டில் இருக்குது அதனாலே அவங்க மிளகா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நாங்கள் வந்து மீதியெலாம் வந்து சில பேர் வீட்டில் கிடையாது அதனாலே அவங்கள்லாம் மிளகாய் கொத்தமல்லி கடலைப்பருப்பு மிளகு ஜீரகம் பெருஞ்ஜீரகம் பெருங்காயம் மஞ்சள் இது எல்லாத்தையும் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் டவுனுக்கு எடுத்துகிட்டு போய் அரைக்கணும் இல்லாதவங்க டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து எல்லோருமே வீட்டில் காய வச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு போய்விட்டு கடைக்கு அரைக்கிற கடை இருக்குது அங்கே எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் இருக்கிறவுங்க வந்து அவங்க வீட்லையே காய வச்சு எல்லா பொருளும் இருக்குது எங்ககிட்ட அப்படின்றவுங்க வீட்லையே காய வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே டவுனுக்கு வந்து அரைச்சுட்டு போவோம் இப்படிதான் நாங்கள் வந்து எல்லோருமே வந்து ஒன்றாதான் போவோம் தனித்தனியாலாம் போக மாட்டோம் ஏன்னால் ஒன்றா போய் வரது அது ஒரு சந்தோஷம்தான்